காரைக்குடியை பொறுத்தவரைக்கும் வந்து நியர் பை வந்து நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு அதிலியும் வந்து பிள்ளையார் பட்டி குன்றக்குடி அது மாதிரி வந்து கொஞ்சம் ஃபேமஸ்சான கோயில் இருக்குது பிள்ளையார் பட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பிள்ளையாரை தான் வந்து சாமியாக இருப்பாங்க அங்கே வந்து அது வந்து ரொம்ப ஃபேமஸ்சான கோயில் கற்பக விநாயகர்ன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையார் இருப்பார் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து காரைக்குடி பொதுவாகவே வந்து தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் வந்து பிள்ளையார் பட்டி வந்து ரொம்ப பேமஸ்ஸு அது கொஞ்சம் கோயிலில் போகணுனா வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் நல்லா இருக்கும் கொஞ்சம் தனி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அதனால வந்து அந்த கோயில் போய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால வந்து போவோம் அதே மாதிரிதான் குன்றக்குடி குன்றக்குடி வந்து மலை மேலே இருக்கும் முருகன் அங்கே வந்து மேலிருந்து பார்க்கறக்கு வந்து அந்த வியூ வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த சாமி வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் அது மாதிரி சொல்லுவாங்க அதனால வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி சுற்றுலா தலங்கலெலாம் வந்து பக்கத்தில் வந்து காணாடு காத்தான் பேலஸ் அதே மாதிரி ஆத்தங்குடி பேலஸ் இந்த மாதிரி பேலஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு இது இருக்குது காரைக்குடி சுற்றி வந்து பேலஸ்சில் வந்து கொஞ்சம் அந்த காலத்து பொட்களெலாம் நிறையா வச்சுருப்பாங்க அது பார்க்கம்போது இதெலாம் இருந்துச்சா அந்த மாதிரி தோன்ற மாதிரி நிறையா பொருள் இருக்கும் அதே மாதிரி பக்கத்தில் வந்து கீழடி அணு அந்த காலத்து கீழடி சொல்கிற மாதிரி அங்கே வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களோட வீடு அதெலாம் வந்து ஆராஞ்சு கண்டுப்பிடிச்சி வச்சுருக்காங்க அங்கே வந்து நிறையா அந்த காலத்து பொருட்களெலாம் நிறையா எடுத்து வச்சுருக்காங்க அது பார்க்க கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி காரைக்குடி பக்கத்தில் பொறுத்தவரைக்கும் வந்து எல்லாமே கோயில்தான் ஃபேமஸ் அதுவும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் போகணுனா கோயில் குள்ளே போனாலே கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ் நிறையா இருக்கும்